ஆ ஆ அதாங்க இந்த மஞ்சள்லாம் டிஸ்ட்ரிப்யூட் பண்ணிட்டுருக்கேங்க ஆ ஆமாம்ங்க ஆ சிறுமதுரைங்க ஏன் பேர் தினேஷ்வர்மனனுங்க

கிருஷ்ணா மஞ்சள் இருக்குங்க அது இப்போ சீப்பான ரேட்டில் தான் போய்கிட்டு இருக்குங்க வேணா அது வேணா நீங்கள் வாங்கிக்கிறிங்களா அதை தவிரன்னா விராலி மஞ்சள் போய்ட்டு இருக்குங்க விராலி மஞ்சள் குண்டு மஞ்சள் அப்பறம் கஸ்தூரி மஞ்சள் போய்கிட்டு இருக்குங்க ஆ க்வின்டால் வந்து இப்போ அறுபதாயிரம் சி ஆறாயிரம் போடுறேங்க ஆமாம்ங்க அப்படிங்களா அது அந்த ரேட்டுக்கு அது வராதுங்க ஏன்னா இது இதே கஸ் ஆ அது தான் இதே கிருஷ்ணா மஞ்சளாக இருந்தால் அந்த அந்த ரேட்டுக்குலாம் வருங்க இது மூ மூவாயிரம் இதுக்கே வரும்கிறிங்க வருதுங்க அப்படிங்களா அது சரி சரிங்க நான் எதாவது பார்க்குறேங்க நான் எதாவது இது இருந்துச்சுன்னா பார்க்குறேங்க எதுங்க எந்த எந்த மஞ்சள் கேட்குறிங்க நீங்கள் அது இயக்கறதுக்கு எவ்வளோ கிடைக்கும்லாம் ஏங்க ஒரு சீசனை பொறுத்து இருக்குங்க அது அது நான் வில இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சப்ளை யாருக்கு பண்ணிகிட்டு இருந்தோம்னா வெளி குடோனுக்கு பண்ணிகிட்டு இருந்தேங்க செப்ரேட்டாக எடுக்கறது ப்ரைவேட் குடோனுக்கு

ஓகேங்க ஓகேங்க கண்டிப்பாக கொண்டு வரேங்க ஆ ஓகேங்க அது வரலும் பேமெண்ட் பத்தின பிரச்சனை இல்லைங்க அது பார்த்து பண்ணிக்கலாங்க நீங்கள் மஞ்சள் மட்டும் என்னென்ன மஞ்சள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கற மட்டும் எனக்கு லிஸ்ட்டு மட்டும் எனக்கு போட்டு கொடுத்துருங்க ஆ ஓகேங்க

ஓகேங்க சாம்பிள்ஸ் மட்டும் எல்லாம் கொண்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஓகேங்க ஆ சரிங்க கரெக்டாக இந்த இந்த லொக்கேஷன் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்ருங்க ம் ம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்க ஓகே சரிங்க ஓகே ஓகேங்க ஓகே தேங்க் யூங்க